இங்கே எங்கள் வீட்டில் மூணு வேளைக்கு சமைக்கிறோம் அப்படின்னா காலையில் இட்லி செய்வோம் மத்தியானம் சமையல் சாப்பாடு லன்ச் போல் எதாவது செய்வோம் நைட்டில் அதேப்போல் டின்னர் இதுக்கு என்னென்ன பாத்திரமெலாம் தேவைப்படும் அப்படின்ட்டு நார்மலாக சொல்லணும் அப்படின்னா காலையில் இட்லி ஊற்றுறாங்களா இட்லி ஊற்றுறத்துக்கு இட்லி பானை தேவைப்படும் அதில் மூணு தட்டு இருக்கும் அதில் மேலே துணி போட்டு இட்லி ஊற்றி அதை சாப்பிட்றோம் அதில் இட்லி பானை அதுக்கு தேவைப்படுமா அதுக்கப்புறம் எங்கள் கிட்சனில் ஒரு தோசை கல் தோசை கல்லில் தோசை ஊற்றலாம் அப்புறம் ஆம்ப்ளைட் இதுப்போல் எல்லாமே செய்யலாம் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் அந்த பாத்திரம் அதில் சமைக்கலாம் சாப்பாடு வச்சு அதை வேக வச்சு சமைக்கலாம் அதுக்கப்புறம் இதுப்போல் நிறையா இருக்குது நிறையா பாத்திரம் இருக்குது ஒரு கரண்டின்னு எடுத்துகிட்டோம்ன்னால் தோசை கரண்டி குழிக்கரண்டி சின்னதான ஒரு கரண்டி இதில் தோசை எடுக்கிறத்துக்கு தோசைக்கரண்டி அதுக்கப்புறம் குழியாக இருக்கிறதுல என்னென்ன வேணாலும் எடுத்துக்கலாம் சாம்பார் ரசம் மோர் இதுப்போல் பொருளெலாம் எடுத்து சர்வ் பண்ணுறத்துக்கு அந்த கரண்டி அதுக்கப்புறம் சின்னதாக உள்ள கரண்டியில் தொட்டுக்க அதுப்போல் கூட்டு பொரியல் அதுப்போல் எடுத்து வைக்கிறத்துக்கு அந்த சின்ன கரண்டி யூஸ் பண்ணுவோம் ஸ்பூனெலாம் சின்ன உப்பு ஊறுக்காய் அதுப்போல் விஷயத்தல்லாம் எடுத்து வைக்கிறத்துக்காக யூஸ் பண்ணுவோம் அந்த சின்ன கரண்டி அதுக்கப்புறம் பணியாரம் சுடுகிறத்துக்கு குழி பணியாரம் அப்படிங்கிற ஒரு பாத்திரம் இருக்கும் தண்ணி வச்சுக்கிறத்துக்கு ஒரு பாத்திரம் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பாத்திரம் இருக்குது இதெல்லாம் தான் எங்கள் கிட்சனில் இருக்குது இதுப்போல் பாத்திரங்களில் தான் சமைக்கிறோம் ஒன்று ரெண்டுன்னு இல்லை நிறைய பாத்திரங்கள் ஒரு ஒரு தேவைக்கும் இப்போது சாம்பார் வைக்கிறத்துக்கு ஒரு பாத்திரம் ரசம் வைக்கிறத்துக்கு ஒரு பாத்திரம் மோர் கலக்கிறத்துக்கு ஒரு பாத்திரம் மீன் குழம்பு வைக்க ஒரு பாத்திரம் அதுப்போல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வட்டமாக அடுப்பில் வைக்கிற மாதிரி நிறையா பாத்திரங்கள் இருக்குது எங்கள் கிட்சனில் இதுப்போல் நிறையா பாத்திரம் எங்கள் கிட்சனில் நாங்கள் சாப்பாடு செய்கிறத்துக்காக வச்சுருக்கோம்